நான் இப்போ தான் ஃபிளிப்கார்ட்டில் ஒரு மொபைல் ஒன்று ஆர்டர் போட்டேன் ரியல்மி லெவல் பிளஸ் ப்ரோ அந்த மொபைல் வந்து நான் என்னமோன்னு நெனைச்சிட்டு ஆட்ரு பண்ணேன் ஆனால் அந்த மொபைல் வந்து ஃபர்ஃபார்மென்ஸ் வைஸ் வேறு லெவல் செம்ம ஃபர்ஃபார்மென்ஸ் இருக்குது அதாவது கேமரா வந்து எரநூறு எம்பி எரநூறு மெகாஃபிக்சல் வந்து டாப் மோஸ்ட் வேறு லெவல் ஒவ்வொரு ஃபோட்டோவும் கேமராவில் எடுக்குற மாதிரி இருக்குது ரேம் வந்து டுவெல் ஜிபி ரேமில் எடுத்திருக்கேன் இன்டர்னல் மெமரி வந்து எரநூற்றி ஐம்பத்தி ஆறு அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து எக்ஸ்ட்ரா நிறையா டிஸ்பிளே இருக்குது ஃபிரண்ட் ஸ்கிரீன்லேயே ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குது ஃபிங்கர் பிரிண்ட்டில் நிறையா அனிமேஷன் வெச்சுக்கிற மாதிரி இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஃபாண்ட்டு நம்மளுக்கு பிடிச்ச ஃபாண்ட்டு நம்மளுக்கு எப்படி எப்படி ஃபாண்ட்டு பிடிக்குதோ அந்த மாதிரி நம்மளுக்கு பிடிச்ச ஃபாண்ட்டு நம்ம வந்து பிடிச்ச ஃபாண்ட்டு வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம் டிஸ்பிளே வந்துட்டு லைட்டாக வளைஞ்சி வந்திருக்கு சைடில் வந்து நல்லா வளைஞ்சிருக்கு அந்த டிஸ்பிளே வந்து பிடிச்சிருக்கு அதாவது ஒரு ஒரு மூவி பார்க்குற கேம் ஆடுறதோ அதல்லாம் வந்து நல்லாயிருக்கு அது மட்டும் இல்லாமல் ஸ்டோரேஜ் வந்து அதிகமாக இருக்குது நம்ம வந்து நிறையா அதாவது நிறையா ஆப் வந்து நிறையா ஆப் வந்து நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து அதிகமாக நான் வந்து இன்ஸ்டா டுவிட்டரு ஃபேஸ்புக்கு டெலிகிராமு இதல்லாம் நான் அதிகமாக யூஸ் பண்ணுவேன் அதுவும் இல்லாமல் மூவிஸ் வந்து நான் அதிகமாக குரோமில் வந்து தமிழ் மூவிஸ் வந்து நான் அதிகமாக டவுன்லோட் பண்ணுவேன் அதிகமாக டவுன்லோட் பண்ணுவேன் ஸ்டோரேஜ் வந்து எனக்கு நல்லா இருக்குது அதுவும் இல்லாமல் புதுப்புது அப்டேட் புதுப்புது அப்டேட் வந்துகிட்டே இருக்குது மொபைல் வைஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குது நான் வந்து மொபைல் வந்து ஈஎம்ஐ கிரெடிட் கார்டில் எடுத்தேன் ஃபிளிப்கார்ட்டில் கிரெடிட் கார்டில் எடுத்தேன் இன்ஷியல் அமௌண்ட் எதுவும் கிடையாது மன்த்லி மன்த்லி தான் கட்டுற மாதிரி இருக்கும் மன்த்லி நான் வந்து நாலாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஐந்துரூபா கட்டிட்டு இருக்கேன் மாதம் மாதம் நான் கட்டிட்டு இருக்கேன் அதனால் எனக்கு வந்து பெரிய ஒரு பணக்கஷ்டம் ரொம்ப கஷ்டப்பட்டு இதை எடுத்த மாரி எனக்கு ஒன்றும் தெரியல ஈஸியாக போய்ட்டு இருக்குது அது வந்து ஒரு பெரிய இஸ்யூவாக ஆகாமல் ஒரு நார்மலாக எப்படி சொல்கிறதுன்னா ரொம்ப கஷ்டம் இப்போ வந்து முப்பதாயிரம் அந்த ஃபோன் எடுத்தோம்னா அது ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம இது பண்ணாமல் ஒரு நார்மலான நார்மலான ஒரு ஐயாயிரூபா ஐயாயிரூபான்றப்ப மாதம் வந்து நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கம்மியான செலவில் மாதம் மாதம் ஐயாயிரூபான்றப்ப நம்மளுக்கு வந்து ஏகப்பட்ட நிறையா மிச்சப்படுது இது மட்டும் இல்லாமல் அந்த மொபைல் வந்து நல்லாயிருக்கு பின் பக்கம் மொபைலோட பின் பக்கத்தில் வந்து லெதர் லெதரில் வந்து ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க மோல்டிங் பண்ணியிருக்காங்க பேக் சைடு இந்த லெதர் இது வந்து நல்லாயிருக்கு அது மட்டும் இல்லாமல் சைடு ஃபைவ் ஜி மொபைல் இது ஃபைவ் ஜி மொபைல் நல்லாயிருக்கு அதை நம்ம யூஸிங் ஃபர்ஃபார்மென்ஸ் ரிஃவ்ரெஷிங் ரேட்டு இதல்லாம் டாப் நாச் வேறு லெவலில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் செட்டிங்ஸ்லைலேயே வந்து இப்போ நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு அதாவது நம்ம இந்த அளவுக்குதான் இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு செட்டிங்ஸ் வந்து அதிக அளவில் இதில் பயன்படுத்தப்பட்டுருக்கு செட்டிங்ஸ் வந்து அந்த அளவுக்கு நல்லாயிருக்கு மொபைல் வந்து இந்த மொபைல் வந்து ஃபைவ் ஜி மொபைல் அதனால் நம்மளுக்கு வந்து யூசேஜ் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற யூசேஜ் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது எல்லாமே நம்மளுக்கு வந்து இதாக இருக்கிறதுனால நம்ம வந்து ஒரு ஆன்லைனில் போய் ஒரு சர்ச் பண்ணுறதுக்கோ வேறு ஏதாவது பண்ணுறதுக்கோ யூஸ் ஆகுது அதனால வந்து